வணக்கம் வகுப்பறைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வகுப்பு எடுக்கும்போது மாணவர்களோடு பேசும்போதும் பிறகு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் கோவில்களில் பாடுகின்ற பணியை செய்வதாலும் குரல் வளம் பேச்சுத்திறன் இவை எனக்கு மிக முக்கியம் பனி காலத்தில் வெயில் காலத்தில் சில சமயம் குரலில் ஒரு கரகரப்பு சளி பிடித்து தொண்டை அடைப்பு போன்றவை ஏற்படும்போது உப்பில் உப்பு வெந்நீரில் போட்டு வாயில் அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி கொப்பளிப்பது வழக்கம் காலையும் மாலையும் அதைத் தவர மிளகு வாயில் போட்டு அந்த மிளகு தண்ணீரை தொண்டையில் இறக்குவதும் அதை விட சிறப்பாக வால்மிளகு என்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாயில் மென்று அந்த நீரை தொண்டையில் வைத்திருப்பதும் இதற்கெல்லாம் மேலாக மறுபடியும் நாட்டு மருந்து கடையில் கண்டங்கத்திரி என்ற ஒரு பொருள் அதை வெந்நீரில் இட்டு கொதிக்க வைத்து கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதை தொண்டையில் ஊற்றி கொப்பளித்து விழுங்கவும் செய்வோம் அப்போது குரல் வளப்படும் அதற்காக மிகப்பெரிய பயிற்சி என்று எதையும் எடுத்துக்கொள்வதில்லை கொஞ்ச நேரம் கோவிலில் சென்று உரத்த குரலில் பாடும்போது தானாகவே பல சமயங்களில் குரல் சோர்வும் கரகரப்பும் தானாகவே நீங்கி விடுகிறது இதற்காக சில பேர் ஐஸ்கிரீம் குளிர்ந்த பானங்களெல்லாம் குடிக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் அப்படியெல்லாம் எந்த கட்டுப்பாடும் நான் வைத்துக்கொள்வதில்லை வால்மிளகு கண்டங்கத்திரி மிளகு சில சமயங்களில் வெந்நீரில் உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பது போன்ற முறைகளை பயன்படுத்துகிறேன் நன்றி